பணி இடத்தில் சண்டை சச்சரவு வராமல் இருக்கிறதுக்கு முடிஞ்ச வரைலியும் அவங்களை வந்து கோவப்படுத்தாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ஒரே இடத்துல வேலை செய்யுறோம் ஒரே இடத்துல ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்க்கற மாதிரி இருக்கும் டெய்லி பார்க்கறமாரி இருக்கிறதுனால கொஞ்சம் நாம் என்ன சொல்கிறது நிதானத்தோட அமைதியாக கொஞ்சம் கோவப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது அதையும் மீறி சண்டை சச்சரவு வந்துச்சினா அவங்க அதிகமாக கோவப்பட்டு பேசுறம்போது கொஞ்சம் நாம் பொறுமையாக கோவப்படாமல் நிதானமாக இருக்க பார்த்துக்கணும் அதையும் மீறி அவங்களுக்கு இன்னுமும் கோவம் வருதுன்னா என்ன பிரச்சனைக்காக வருது அப்படின்றத வந்து நாம் யோசிக்கிணும் அதை வந்து பேசி புரிய வைக்கிலாம் அவங்ககளுக்கு சொல்லி புரிய வைக்கிலாம் இந்த மாதிரி பிரச்சனையால் தான் உங்களுக்கு கோவம் வந்துருக்கு நான் இந்த மாதிரி பண்ணா அந்த பிரச்சனையை இப்படி சால்வ் பண்ணிக்கலாம் நீங்கள் கோவப்படாதிங்க அப்படின் சொல்லி அதை ஒன்று செய்யலாம் அப்படியும் இல்லாமல் இன்னுமும் கோவப்பட்டாங்கன்னா முடிஞ்ச வரைலியும் வந்து அங்கே வந்து அவங்க முன்னாடி இருக்காமல் கொஞ்சம் நாம தள்ளி இருக்கலாம் கோவத்தை குறைக்கறதுக்காக கொஞ்சம் நாம வந்து அந்த இடத்துலந்து கொஞ்சம் எட்ட போயிடுறது எட்ட இருப்பறது இருக்கிறது வந்து நல்லது அப்போ கொஞ்சம் அவங்களுக்கு கோவம் குறையும் இல்லை அப்பையும் அவங்களுக்கு கோவம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா முடிஞ்ச வரைலியும் என்ன சொல்றது அவங்க என்ன நிலையில் இருக்காங்கன்று அவங்க சமாதானம் ஆவறத் தகுந்த மாதிரி வேறு யார்ன்னா அவங்க சமாதானம் தெரிஞ்சு அங்கே சொல்லி அதை சமாதானம் படுத்துறதுக்கான வழியை பார்க்கலாம் அப்புறமா கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கப்பறமாவாவது ஏன் இப்படி நமக்குள்ளே சண்டை வந்துச்சின்றதை வந்து அவங்க யோசிச்சு அதை சரி பண்ணுறதுக்கானத வந்து நாம சொல்லி தெளிவுப் படுத்தலாம் இதுமாதிரி வ தெளிவுப் படுத்தும்போது நம்ம அதுமாரி வந்தால் பிரச்சனை வந்தால் பேசி கரெக்ட் பண்ணிப்போம் சண்டை வேண்டாம் எதுக்கு போய் சின்ன விஷ பெரிய விஷயமா இருந்தாக்கூட பரவாயில்ல சின்ன விஷயமா உங்களுக்கு சொல்லி சின்ன விஷயந்தான் பெருசுலாம் ஒன்றும் கிடையாது நாம பேசியே சரி பண்ணிருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க மன நிலைக்கு கொஞ்சம் நாம பேசி புரிய வச்சி சரிப்படுத்திரலாம்